ஸ்டெம் அப்படின்னா சைன்ஸ் டெக்னாலஜி என்ஜியரிங் மேக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எங்களோடய காலேஜில் வந்து ஒரு சார் வந்து டெக்னாலஜியில் வந்து கோடிங் அப்படிங்ற விஷயத்தை வந்து என்ன பண்ணினார் அப்படின்னால் அவர் ஒரு ப்ராஜக்ட் ஒன்று சப்மிட் பண்ணினார் அதில் வந்து அவருக்கு வந்து ஒரு அவார்ட் கிடச்சிது என்ன அப்படின்னா பெஸ்ட் ரிசர்ச்சர் அவார்ட் அப்படின்னு வந்து காலேஜிலேருந்து அவருக்கு கிடச்சிது எதனால் அப்படின்னா அந்த கோடிங் வச்சு அவர் என்ன பண்ணினார்ன்னால் நிறைய கேம்ஸ் வந்து உருவாக்கினார் ஃபார் எக்சாம்பிள் வந்து அவர் உருவாகின கேம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோப்லெஸ் லேண்ட் அப்படின்னு ஒரு கேம் உருவாக்கினாரு அதை வந்து கோட் பண்ணி அதை வந்து பசங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வந்து அதை வந்து உருவாக்கினாரு ஸோ அதில் என்ன விசேஷம்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மற்ற கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் சவன் ஹண்ட்ரேட் எயிட் ஹண்ட்ரேட் ஜிபி இருக்கும் பட் அவரோடய கேம்ஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறு ஜிபிலேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும் அதனால் அவர் அவார்டு வாங்கினார்